இப்போது நம்ம திறந்த வெளியில் வந்துவிட்டு நீந்துகிறப்போ கண்டிப்பாக ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் ஏன்னா பெரிய பெரிய நீர் நிலைகளில் வந்துவிட்டு நீந்திட்டுருக்குறப்போ திடீர்னு வழுக்கும் பாறை வந்துவிட்டு வழுக்க ஆரம்பிச்சுடும் ஏன்னா பாசி எல்லாம் நிறையா இருக்கும் தண்ணி வந்துவிட்டு எந்தளவுக்கு வேகமாக வருதோ அந்தளவுக்கு வெளியே அந்த முன்னாடி அடிச்சுட்டு வந்து வரப்பொருள்லேருந்து கண்டிப்பாக நம்ம கால் நிறையா சிக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பாக நம்ம நீந்துறது தான் வந்துவிட்டு நமக்கு ரொம்ப நல்லது ஏன்னா நம்மளுடைய உயிருன்றது நமக்கு அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அதனால திறந்த வெளியில் நம்ம ஆற்றுலையோ ஆறு குளம் அந்தமாதிரியெல்லாம் நீந்துகிறப்போ கொஞ்சம் பார்த்து நம்மளே சேஃப்டியாக இருந்துக்கணும் கண்டிப்பா பாறைகள்லாம் தண்ணிக்குள்ளேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக அது பாசி படர்ந்து கண்டிப்பாக வழுக்க தான் செய்யும் ஸோ அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அதில் திடீர்னு வழுக்கி விட்டுருச்சின்னா நமக்கு தான் ரொம்ப அடிப்படும் விழுந்து தலையிலையோ கை கைக்கால் உடையிறதுக்குல்லாம் வாய்ப்பு இருக்குது அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்துவிட்டு பார்த்து முன்னாடி என்ன இருக்குது அப்படின்லாம் பார்க்கணும் ஒரு சில ஆறுகளில் வந்துவிட்டு கொடியெல்லாம் படர்ந்து இருக்கும் தாமரைக்கொடி அதெல்லாம் ஸோ அதை எல்லாத்தையும் வந்துவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் போய்ட்டு நீந்துவதோ மீன் பிடிக்கிறது அதெல்லாம் நிறையாவே இருக்குது முடிஞ்சளவுக்கு எல்லாத்தையுமே சுத்தப்படுத்திட்டு அந்த இடத்த வந்துவிட்டு நம்ம உபயோகிக்கிறது இன்னும் ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தை பாறைகள் நீந்துகிறப்போ எல்லாமே சுத்தமாக இருக்கா அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீந்தினா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது